நான் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த ரோன் எடுத்துக் கொடுத்தது தான் மறக்க முடியாத வேலை வேதனை ஒரு நாற்பது பேருக்கு ரோன் எடுத்துக் கொடுத்தான் அவங்க வந்து எங்கெங்கேயோ ஒரு வேலை கூட வந்து க் பணம் எடுத்துன்னு போனாங்க அதுக் பின்னாடி நாம்ப மறக்க முடியாத மாதிரி உங்கள்கிட்ட வர்றதும் போறதும் கட்றதும் இதேதான் கீது ஒருத்தருக்கிட்ட இல்லாத கெஞ்சணும் மாசத்துக்கு ஒரு நாள் ஒருத்தருக்கிட்ட இல்லாது போகனும் வரம்போதே ஓ பணம் வாங்க வரம்போது எல்லோரும் வந்துவிட்டாங்க ஒருத்தர் இல்லாத ஐம்பது பேரும் ஆனால் இன்னிக்கு ஒருத்தர் இல்லாத அந்த ஐம்பது பேருக்கிட்டியும் ஒரு ஒரு நாள் ஒரு மண்நேரம் ஒரு மண்நேரன்னா கூட நான் போய் வாய்ணு வந்து போட்டு அப்படி ஒருத்தர் கட்ட முட்லனா திரும்ப நம் கையேந்து போட்டு உங்களுக்கு கட்டி உங்கள்கிட்ட கட்டி இது மாதிரியெல்லாம் கட்ணும் பெரிய சிரமம் என்னாப் பண்ணுறதுனே ஒன்றும் தெரில திருப்ப இது இல்லாது இன்னும் பத்துப் பேர் எனக்கு ரோனு வேணும் அது வேணும் அப்படின் கேட்கறாங்க கேட்டால் நாம என்ன பண்ணுறது இந்த நாற்பது பேர்க்கிட்ட ஐம்பது பேர்க்கிட்ட கேட்கறதுக்கே என்னாலல் முடியல இன்னும் பத்துப் பேர் இருபது பேர்க் போட்டு நானுமோ வந்து உக்காந்துணுக்கினு எனக்கு வீட்டில் இக்கிற பணமெல்லாம் போய் கட்ட வேண்டியத்தான் எடுத்துன்னு வந்து இதே ரொம்ப கஷ்டம் நாற்பது பேரில் ஒரு பத்துப் பேர் நல்லா கட்டுறாங்க ஒரு பத்துப் பேர் ஏமாற்றுறாங்க திருப்ப இன்னும் நால் நாள் டைம் கேட்கறாங்க அவங் பத்து நாள் விட்டு அவங் கொடுக்கறாங்க இதுமாதிரி ஒன்றும் பண்ண முட்ல எப்படி கட்றதுன் தெரில ரொம்ப கஷ்டமாக கட்றேன் அதில் ஒரு பொம்பளை வேறு இறந்துருச்சி அது இப்போ கையேந்து கட்டின்னு வரேங்க அது வா ஐம்பதாயிரம் வருது கட்டின்னு வர்னா அது ஒரு கஷ்டம் ஊட்டில ஒரே சண்டை பொம்பளைங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்றாங்க ம் சரி மெல்ல கட்டீர்லாம் என்னம்மா பண்ணுறது நால் பேர் நல்லா இருக்கட்டும் நாம்பலாட்டம் அவங்களும் இக்கிணுந்தான் நாம் நினச்சோம் அவங்க இப்படி பண்ணுறாங்க ஏதோ ஒன்று அஜ்ஜஸ்ட் பண்ணிகின்னு இருபது மாசம் இருபத்தி நாலு மாசம் ஓயா அப்படி கட்டிர்லாம் முடிவுக்கு ஓடீர்லாம் கட்டுறது பெருசு என்ன தான் பண்ணாலும் ஏகலை அவங்களோட பார்போம் எடுத்துக் கொடுத்துப் பார்போம் பேர் வர்ணும்ல்ல அதனால் க கஷ்டப்பட்டு கட்டின்னு வரேங்க முடிஞ்சவுள் ட்ரைப் பண்ணலாம் திரும்ப அவங்களுக்கு வேறு லோன் வேணுன்னு ஒரு பத்துப் பேர் கேட்கறாங்க சரி அது என்னா பண்ணுறதுன்னு தெரில பாப்பால கேட்டு தான் கூட்ன்னு வர்ணும் அவங்களே வாய்ங் கொடுக்க என்னா பண்ணுறதுன் தெரில பாப்பாக்கிட்ட கேட்டு அவங்கள கூட்ன்னு வந்து ஒரு நாள் வாய்ங் கொடுக்கணும் அந் பத்துப் பேர்க்கும் இப்போ நாற்பத் பேருக்கு வாய்ன்கிறேன் அந் பத்து பேர்க்கு சேர்த்தனா ஐம்பது பேர்க்கு வாங்கணும்